எனக்கு காலையில் சமைக்க ரொம்ப பிடிக்கும் அது காலையில் சமைத்தாதான் இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன் லேட்டானுச்சுனால் சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டு வராது அதனால காலையில் தான் சமைப்பேன் காலையில் நல்லா டிஃபன் செய்வேன் இட்லி தோசை இடியாப்பம் புட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சமைச்சிக் கொடுத்துருவேன் மதியத்துக்கும் காலையிலேயும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்றது மதியத்துக்கு ரைஸு ரைஸுக்கு ஏற்ற குழம்பு அப்படின் சொல்லிட்டு என் காலையில் எழும்பினாலே என்ன சமைக்கணும் இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும் அதுவே ஒரு டென்சன் அதுவே ஒரு அதுக்கே பாதி டைம் எடுத்துடும் அப்றம் சமைக்க என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு ஆ ஓ இந்தச் சமையல் செய்யலாம் இந்த சாம்பார் செய்யலாம் இந்தக் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றி மாதிரி செய்கிறது டிஃபன்னால் அதுக்கேற்ற மாதிரி டிஃபன் செஞ்சு டிஃபன் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி குழம்பு செஞ்சிடுறது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சமைக்க எனக்கு தெரியாது எங்கள் அம்மா தான் எனக்கு சமைக்கக் கற்றுக்குடுக்கா கொடுத்தாங்க நான் எங்கள் சமைக்கும்போது நான் கிச்சனில் இருந்து பார்ப்பேன் எனக்கு ரசம் சாதம்லாம் வடிக்கத் தெரியாது சாதம்லாம் போய்விட்டு ஒவ்வொரு வீடாக எடுத்துட்டுப் போய் கேட்பேன் சாதம் வடிக்கலாமா சாதம் அவிஞ்சிடுச்சா இன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க இன்று வரைக்கும் எனக்கு அந்த சாதம் வந்து கரெட் கரெக்டாக வடிக்க தெரியாது மற்றபடி நான் சமைப்பேன் அப்புறம் குழம்பெல்லாம் ஒன்டா கேட்டு கேட்டுதான் அம்மாகிட்டப் போய் கேட்குறதோ ஒவ்வொரு விஷயமா கேட்டு கேட்டு சமையல் செஞ்சேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போதுதான் ஃபுல் டைம் நான் சமைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நல்லாயிடுச்சு நல்லா சமைக்க